எனக்கு வந்து வயசு இப்போ அறுபத தாண்டிருச்சுங்க எனக்கு முன்னேருந்த தெம்பு என் உடம்புல இல்லை நான் விவசாயந்தான் செஞ்சுருந்தேன் நல்ல விவசாயம் நல்ல பெரிய விவசாயந்தான் செஞ்சுருந்தேன் இப்போ வந்து தெம்பு இல்லாததுனால் என் ஒய்வு நேரத்தில் வந்து எங்கள் தோட்டத்துக்கிட்டே மெல்ல நடந்து போய் சோலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து குச்சி தான் கிழிக்குவேன் அது சேல்ஸ் பண்ணுவோம் அப்பறம் வீட்டில் வீட்டுக்கு வந்தோமனா எங்கள் பேரக்குழந்தைங்கல்லாம் இருப்பாங்க அவங்குளுக்கு வகை வகையாக இப்போ தின்பண்டம் பலகாரம் செஞ்சு கொடுப்பேன் இதுதான் என் நேரங்க